ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ வணக்கம்ப்பா சொல்லுங்கள் அப்படிங்களா ஓகே ஓகே இல்லை கை வீக்கம் கைங்களா காலுங்களாப்பா

ம் ஓகே எங்கெங்கே கைங்களா முட்டிங்களா இல்லை வேறு ஏதாவது எலும்புக்கு ஏதாவது அடிபட்டுருக்கின்ற மாதிரி இருக்குதுங்களா ஓகே ஓகே ஓகே என்ன ஏஜிப்பா ஆகுது உங்களுக்கு ஓகே ஓகே சரி சரிங்கப்பா இதுவந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கப்பறந்தான் அது போனில் ஏதாவது அடிபட்டிருக்கா இல்லை ஏதாவது நரம்பு ப்ராப்ளாம்மாங்றது கரெக்டாக எக்ஸ்சாக்டாக சொல்லமுடியும் ஆ இப்போ நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க ஓகே ஓகே சரிங்கப்பா நீங்கள் நேரில் வந்து க்ளீனிக்கு வாங்க நாளைக்கு ஆ ஓகே ஓகே ஆ க்ளீனிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஹவுஸிங் போர்டில் இருக்குங்கப்பா ஆ பாலக்கோடு ஹவுஸிங் போர்டில் வந்து நம்மளது இருக்குது அது நீங்கள் வரலாம் இங்கேயே நம்ம வந்து ஸ்கேனிங் சென்டரும் இருக்குது அங்கே வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்சாக்ட்டாக நமக்கு என்ன பிரச்சின போன் க்ராக் ஆகிருக்குங்களா இல்லை இருக்குங்களா இல்லை வேறு எதனால் தசை பிடிப்பு மாதிரிதான் இருக்காங்றது பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அதர்வைஸ் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குதுங்களா ஏதாவது டேப்லட் இதுமாதிரி இந்த ஷுகர் மாதிரி ஏதாவது இருக்குங்களா சரி சரிங்கப்பா ஓகே ஓகே சரிங்க நீங்கள் நேரில் வாங்க க்ளீனிக் வாங்க க்ளீனிக் வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு என்னென்ற டீட்டெயில்ஸ் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணுவோம் ஓகேவா ஓகேங்க ஆ சொல்லுங்கள் சரி சரி நீங்கள் நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபர்தராக என்ன டிரீட்மெண்ட் பண்ணலாம்ன்னு சொல்கிறது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகேம்மா தேங்க் யூ